ஆமாங்க அப்படிங்களா எங்கள் கிட்டே ஹோண்டா யூனிசெக் காரெல்லாம் இருக்குதுங்க ஆமாம் உங்களுக்கு எத்தனைப்பேர் உட்கார மாதிரி சீட் இருக்கணும் கார் வேணுங்க

அப்படிங்களா எங்கள் கிட்டே முன்னாடி ஒரு ஆள் பின்னாடி நாலுப்பேர் உட்கார மாதிரி இருக்குதுங்க சீட் பெல்ட்டுலேருந்து புஷ் பேக் சீட்டு தாங்க ஒரு லிட்ரு பெட்ரோல் ஊற்றினா முப்பது கிலோமீட்டர் போகுங்க கார் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க சீட்டு வந்து நல்லா புஸ் பேக் சீட்டு தாங்க குழந்தைகலாம் சேஃப்டியாக போகலாங்க ஃபேமிலியோடு போகிறக்கு லாங் ட்ரைவெல்லாம் போகிறக்கு நல்லா இருக்குங்க அதனால் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்குறீங்ளா பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க கலர் வந்து எங்கள் கிட்டே இன்னும் வெரைட்டியான கலரெலாம் இருக்குதுங்க கலர் வந்து ரெட்டு ப்ளூ க்ரீனு பிங்க் கலர் அது மாதிரி நிறையா கலரெலாம் இருக்குதுங்க அதனால் இப்பதைக்கு உங்களுக்கு சாம்பிள் சொல்கிறேங்க ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கலரெலாம் இருக்குதுங்க கலர்ஸெலாம் இருக்குதுங்க கார் வந்து குவாலிட்டியான காருங்க அதுக்கு வந்து நாங்கள் கேரண்ட்டி கொடுக்குறோங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் பேசிக்கலாங்க ஷோ ரூம்ங்களா எங்கள் ஷோ ரூம் வந்து கோயம்புத்தூரில் இருக்குதுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் ஃபோனில் அமுச்சு விடட்டுங்களா நீங்கள் லொக்கேஷன் பார்த்துட்டு நீங்கள் கூப்பிடுங்க அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறேங்க நீங்கள் காரோட ரேட்டுங்களா காரோட ரேட்டு மினிமம் அஞ்சு லட்சத்துக்கு மேலேதான் இருக்குங்க நீங்கள் எப்படிங்க ரெடி கேஷா கொடுத்துக்கறிங்களா எப்படிங்க அப்படியே இஎம்ஐ கட்டுற மாதிரிங்களா சரிங்க அப்படி நீங்கள் எப்படி நீங்கள் நேரில் வாங்க பேசிக்கலாங்க எப்படி எப்படி மாதமானா எப்படி கட்ட முடியும் அப்படிங்கறது நேரில் வந்து பேசிக்கலாங்க

சரிங்க குறைஞ்சபட்சம் ஒரு மாதமானா ஒரு பதினைஞ்சாயரம் கட்டுற மாதிரி வருங்க ஆமாங்க ஆ ஆ சரி வாங்க ஆ பண்ணிக்கலாம் வாங்க ஆ ஆ சரி